ஹலோ மேம் நான் பல்லடத்துலிருந்து பேசுறேங்க எனக்கு வந்து என்னோடய பையனுடைய மேரேஜ் ஃபங்ஷனுக்காக நான் உங்களை உங்கள் ஸ்டூடியோவில் எங்கள் ரிலேஷன் ஒருத்தவங்க எடுத்திருந்தாங்க காமிச்சாங்க ஆல்பமெலாம் நல்லா இருந்துச்சுங்க அதனால புக் பண்ணலான்ட்டு கேட்குறேங்க ஆமாங்க நைட்டு ஃபங்ஷனு காலையில ஃபங்ஷன் எல்லாம் எடுக்கணுங்க நீங்கள் எப்படிங்க எத்தனை மணி நேரம் மணி நேரமா அல்லது நாள் கணக்கா எந்த மாதிரி நீங்கள் இது பண்ணுவீங்க மண்டபம் வந்து நாங்க திருப்பூரிலிங்க நாங்கள் இருக்கிறது வந்து பல்லடத்திலிங்க மண்டபம் வந்து திருப்பூர்லிங்க நீங்கள் அந்த டிஸ்டன்ஸ் வருவீங்களா அந்த டைம்க்கு குறிப்பிட்ட டைம்க்கு வந்துடுவீங்களா எங்களுக்கு வந்து கா எங்களுக்கு வந்து ஈவினிங் டைம்முன்னால் சாயந்தரம் டைம் ஒரு ஆறு டூ பத்து மணி வரைக்குங்க அதே மாதிரி காலையில் முகூர்த்தம் வந்து ஒரு ஆறு டூ பத்து மணி வரைக்கும்னு வெச்சுக்கோங்களேன் டேட்டு வந்துங்க ஜனவரி இருபத்தஞ்சிங்க இருபத்தஞ்சாம் தேதிங்க ஜனவரி இருபத்தஞ்சாம்தேதி உங்களுக்கு ஏதாவுது புக் ஆகிருக்குதுங்களா ஆமாம் நைட்டு வந்து ஆறு டூ பத்துங்க அதே மாதிரி காலையில் ஆறு டூ பத்துங்க சரிங்க ஓகேங்க சரிங்க நைட்டு ஃபங்ஷன் பத்து மணி வரைக்கும் இருக்குங்க நீங்கள் எக்ஸ்ட்டா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மறுபடியும் இருக்க வேண்டியது இரு இருக்கலாம் நீங்கள் சார்ஜெலாம் முகூர்த்தம் வந்து காலையில் ஆறு டூ பத்துங்க நீங்கள் வந்து ஸ்டூடியோவோடு வந்தால் நீங்கள் வீடியோ இது எடுத்துடுவீங்களா சரிங்க சார்ஜ் என்ன மேம் பண்ணுவீங்க வீடியோ ஃபோட்டோஸு நான் சொன்ன டைமிங் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஆ அமௌண்ட் எவ்வளோவு

ஓ மொத்தம் அறுபதாயிர்ரூவா சரி சரிங்க நல்லா இப்பத்தய இப்பத்தய நவீன இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எல்லாம் டிசைனு அந்த இதெல்லாம் பண்ணிக்கலாமா சரி சரிங்க மேம் வருவீங்க ஏதாவது அமௌண்ட்டு கொஞ்சம் குறைக்கிற மாதிரி பண்ணி கொடுப்பீங்களாங்க மேம் அனுசரிச்சு பண்ணிங்கன்னால் மறுபடியும் எங்கள் ரிலேஷன் சைடு அந்த மாதிரியெல்லாம் நாங்கள் வந்து உங்களுக்கு ரெகமண்டேஷன் பண்ணுவோமில்லைங்க ஆ நீங்கள் குறைங்க அனுசரிச்சு பண்ணிக் கொடுங்க நல்லா பண்ணிக் கொடுத்தீங்கன்னா நானும் இன்னும் நிறையா பார்ட்டி புடிச்சு கொடுப்பேன் நம்ம ரிலேஷன் சைடு அந்த மாதிரிலாம் நிறையா பார்ப்பேங்க மேம் பண்ணிக் கொடுக்குறேன் உங்களுக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணிக் கொடுக்குறேங்க எனக்கு கொஞ்சம் அனுசரிச்சு நீங்கள் பண்ணிக் கொடுங்க அதே மாதிரி நல்லா இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன இருக்குதோ அந்த மாதிரி இது இந்த டிசைனிங்கு ஃபோட்டோஸு எல்லாமே அந்த மாதிரி தானேங்க இப்போது யங்கர்ஸு விரும்புவாங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக் கொடுத்துருங்க ஓகே தேங்க்ஸுங்க ஆ தேங்க்ஸ் தேங்க்ஸ் வெக்கட்டுங்